எங்கள் ஊரில் கீழ்பன்னாத்தூர் ராஜதோப்பு பக்கத்தில் சுற்றுலாப்பயணம் வந்தால் மீன் சுத்தமாக அங்கே அங்கே வாங்கியாந்து ஐஸ் கட்டி வச்சு அதை விற்பாங்க கடல் மீன் அது எப்படி வருது எங்கே இருந்து வருது நம்ம அதெல்லாம் கண் பார்க்க பார்த்தா அதை சாப்பிட்றதுக்கே ஓடாது அதனால் எங்கூரில் ஏரி குளத்தில் விட்டு வச்சிருந்து கிணத்துல போட்டு உட்டு வச்சிருந்து தண்ணி வடியை போகிறத்துக்குள்ள தண்ணி வடிஞ்ச போகிறத்துக்குள்ள நாங்கள் ஏரியில் கிணத்துல வடித்து அதை பிடிச்சி சாப்பிடுவோம் அது வருஷ கணக்கில் வளருது அது கடல் மீன் இந்த வளர்க்குறதெல்லாம் ஊசி போட்டு அது இது தய கெட்ட அதிகமாக அதுக்கு நம்ம நல்ல சக்தி இல்லாத அதுங்களுக்கு கெமிக்கல் அதுங்களுக்கு சட்டுன்னு வளர்கிற மாரி அதுங்களுக்கு பொருள் கொடுத்து கொண்டாந்து விற்பனை பண்ணுறாங்க ஏரி குளத்துலலாம் ஆ வருடம் வரைக்கும் வளருது ஒரு வருடம் பன்னெண்டு மாதம் வளருது வளர்ந்து அதை பிடிச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக ச செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாரி சாப்பிட்லாம் தர்ப்பிச்ச வந்து வெயில் நாளில் நல்லா குளிர்ச்சியாக குளுமையாக நல்லா சூடு தலை எனக்கு ரொம்ப ஐயோ அனலாக இருக்குது அனலாக இருக்குதுன்றாங்க தர்ப்பிச்சன்னா ரொம்ப சாப்பிட்லாம் அதே மாரி மட்டன் அதுவும் வெள்ளாடுங்க இலைய சாப்பிடுது காகிதம் நோட்டு பேப்பரை சாப்பிட்டு அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நெய்யி ஒன்றுமே அது சாப்பிட்றதுக்கு கறியை பார்த்தாலுமே ஒரு மாதிரி இருக்குது பார்க்க சொல்லே அருவருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அது மாரி கிராமத்தில் வாங்கி சாப்பிட்டா மூலிகை மேயிது மூட்டு வலி இந்த மாரி எல்லா வலி தைலம் அது சேர்ந்து மேயிது அதனால ஆடு மேய்கிறதுனா அந்த கறி சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும் அதனால இந்த ஒரு திருப்பூரில் போயிட்டு பார்த்தேன் நானு அந்த இலையே அது வெறும் இலையே காகித்தையோ நோட்டு பேப்பரையோ சாப்பிடுது அந்த கறி வாங்கியாந்து கொடுத்ததுல வெறிய நெய்யாவே இருந்துது சாப்பிட்றதுக்கே அது ஒரு மாதிரி குமட்றமேரி இருக்குது இங்கே கறி சாப்பிட்டதுக்கும் அதை போய் ஒர வீட்டுக்கு ஃபங்ஷனுக்கு போயிருந்தேன் அதை போய் சாப்பிட்டதுக்கும் பிடிக்கல ஒருமாதிரி அது பார்க்கம் போது அருவருப்பாக இருக்கிற மாரி இருக்குது அதுமாரி சிட்டியில் இருக்கிற கறி எல்லாம் சாப்பிட்றதுக்கு கிராமத்தில் இருக்கிறக்கு வேறே தான் எதுவுனா இருந்தாலும் அதுங்க மூலிகை மேய்கிறதுனால் எல்லாம் நல்லா இருக்குது பொருள் அது நல்லா இருக்குது காற்றோட்டமா நல்லா இருக்குது அங்கெல்லாம் போட்டு கூண்டில் வளைச்சி அதை வச்சிருந்து அதுங்களுக்கு அந்த சுவுரு கம்பு அதே தான் அதான் வெளியே போகாத வளர்க்குறதும் வளர்க்குறாங்க இருந்தாலும் கிராமத்தில் மேய்கிற மாரி ஆடு மாடு கோழியோ மீன் எது இருந்தாலும் கிராமத்தில் இருக்கிற மாரி அது அங்கே இருக்கிறது நல்லா இல்லை பொருளுங்க அப்புறம் இளநீ இளநீ வந்து வயிற்று எரிச்சலுக்கு அது சாப்பிட சொல்லுறாங்க அப்புறம் ஜில்லுன்னு அல்ஸருக்கு சாப்பிட சொல்லுறாங்க அது சாப்பிட சொல்லுறாங்க அதனால காலையில் அது எங்கே அறுத்து மாதம் கணக்கில் போட்டு கிடக்குது ரோட்டில் போட்டுட்டு கிடக்குது இருந்தாலும் நம்ம அறுத்து சாப்பிட்ற மாரி அது புன அது தேவைப்பட மாட்டங்குது மக்களுக்கு நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் ஊரில் வந்தால் அறுத்து மாத திடம் விடாய் வந்துச்சின்னா குளிக்கிற காலம் வந்துச்சின்னா நாங்க மாதத்துக்கு ஒரு முறை அது ம மலை வேப்பிலை தழக்கு பார் அதை அரைத்து அதையும் பனக்கற்கண்டையும் நைட்டில் த வெட்டி அது உள்ளே போட்டு வச்சிருந்து பனியில் வச்சிருந்து அதை கொடுத்தனாலுமே வயிற்று வலியே நல்லாயிடும் அது மாரி கொடுப்போம் வயிற்று எரிச்சலுக்கு அல்ஸருக்கு எல்லாத்துக்கும் இளநீர் தேவை வெயிலுக்கும் நெல்லா குளுமையாக குளிர்ச்சியாக ஜனத்துங்களுக்கு இருக்கும் ம இளநீரு அப்புறம் ஓவியா ஹோட்டலு ஓவிய ஹோட்டலுக்கு வந்தா எங்கள் ஊர் பக்கத்தில் பென்னாத்தூரில் கீழ்பென்னாத்தூரில் ஓவிய ஹோட்டலுன்ற இடத்துல பிரியாணியும் நல்லா சாப்பாடும் நல்லா இருக்குதுங்க எங்கூரில் வந்தால்